ஹலோ அண்ணா சுந்தரா ட்ராவெல்ஸா அண்ணா நான் இது மாதிரி ஃபேமிலியாக வந்து ட்ரிப் போகிறண்ணா எங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு பேர் உக்காருற மாதிரி சீட்டு சீட்டு வேணுண்ணா ஒரு சீட்டு காரு வேணுண்ணா அஞ்சு பேர் உக்காருற மாதிரி அண்ணா ஆ ஆமாம் அண்ணா ஃபேமிலியாக போகிறோம் அண்ணா ஆ அண்ணா இதுமாரி பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்போதாந்தேதி போகிறோம்ண்ணா இருபத்தி ஒன்போதாந்தேதி போகிட்டு ஒன்றாந்தேதி வர மாரிண்ணா மூணு நாள் ட்ரிப்புண்ணா ஆ அண்ணா எவ்வளோண்ணா ஆகுது ஆனால் அண்ணா அதிகமாக இருக்கே அண்ணா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அண்ணா ஒரு ரெண்டாயிர ரூபா கம்மி பண்ணிக்கோங்கண்ணா மூணு நாள் ட்ராவல்ஸ்ண்ணா இதுமாரி இங்கேண்ணா சம்மாம்பட்டில வந்து பிக்கப்ண்ணா கொடைகானல் போகிறோம்ண்ணா கொடைகானலில் போகிட்டு அங்கே இருந்து வாட்ரு பால்ஸு அப்டி பக்கத்தில் என்னென்னலாம் டூரிஸ்டு ப்ளேஸ் இருக்குதோ அதெல்லாம் சுற்றி பார்க்கணும் அண்ணா அப்டி லாஸ்டாக குணா குகைக்கு போகிட்டு அப்டி வந்துடுறது அண்ணா ஆ அண்ணா ஒரு மூணு நாள் ஸ்டே அண்ணா ஆ அண்ணா ஓகே அண்ணா நீங்கள் கொஞ்சம் பார்த்து மட்டும் சொல்லுங்க அண்ணா ரேட்டு இது மாரி நாளைக்கு வந்து ஈவினிங்காக கிளம்புறா மாதிரி அண்ணா நாளைக்கு ஈவினிங்காக கிளம்பி கொடைகானலில் வந்து மார்னிங் வந்து போகிற மாதிரி ஆ அண்ணா ஆ ஓகே அண்ணா பார்த்து சொல்லுங்க அண்ணா கொஞ்சம் தேங்க்ஸ்ண்ணா